ஆ வணக்கம்மா போன வாரம் எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு அது வந்து மாரியம்மன் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் அந்த ஒவ்வொரு வீட்டாரும் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு சுத்தம்பத்தமாக அந்த அம்மனுக்கு வந்து காலையில் விடியகாலையில் எழுந்திரிச்சி பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சுட்டு அதையே போல் கொஞ்ச நேரம் கழுச்சுட்டு மாவிளக்கு எடுத்துட்டு ஊர்வலமாக போவாங்க ஊர்வலமாக போய் ஆடல் பாடல் கரகாட்டம் மேளம் தார தப்பட்டை எல்லாம் வெச்சு ஒரு ஆட்டம் பாட்டத்தோட அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மனுக்கு பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோவிலான ஆடம் பாடல்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டுக் போயிடுவாங்க அதேபோல் ஆர்கேஷ்ரா கரகாட்டம் இந்த மாதிரியெல்லாம் வெச்சு அந்த திருவிழாவை மிக மிக செம்மையாக கொண்டாடுவாங்க அதுதாம்மா எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கிணுன்னா கேளுங்க சொல்கிறேன் இதுதான் மாரியம்மன் பண்டிகை